நான் ஒரு பேங்கிள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் அதை இப்போது நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அது நல்லா சரியில்லை ஃபோனில் பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு கலரெலாம் நல்லா இருந்துச்சு அது டெலிவரி ஆயி வந்ததுக்கப்புறோம் ரொம்ப டேமேஜாக இருக்குது கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது அதுவுல்லாமல் வாங்கினதுலயே கலர் வேற மாதிரி இருக்குது செட் ஸ்டோன்ஸ்லாம் போயிருக்குது அதனால பே ஏற்க வாங்கினதுலயே ரெண்டு வளையல் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது அதனால நான் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறேன்